யோகாசனோன்கிறது வந்துட்டு நம்ம உடம்பு மனது ரெண்டுயுமே வந்துட்டு நல்லா வெச்சசுக்கும் அதுலையும் வந்துட்டு நம்மளோட உடம்பு வந்துட்டு நல்லா வளைஞ்சி கொடுக்கணும் நல்லா வலிமையாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய யோகாசனம் இருக்குது இப்போ முந்தைய காலத்து முந்துலி எல்லாம் முன்னாடியெலாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்துட்டு வீட்டில் நல்லாவே வேலை செய்வோம் வெளியில் போனாலும் வந்துட்டு உடம்பொழைப்பு வந்துட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்துட்டு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் சும்மா வந்துட்டு உக்காந்த இடத்துலியே தான் வேலை செஞ்சுட்ருக்கோம் நம்ம உடம்புக்கு வந்துட்டு அதிகமாக வேலை கொடுக்கறதே கிடையாது அதனால வந்துட்டு இப்போது வந்துட்டு யோகாசனம் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக இருக்குது அதில் வந்துட்டு நம்மளோடய இது நம்ம ஒடம்பு வந்துட்டு நல்லா வளைஞ்சி கொடுக்கணும் நம்ம வந்துட்டு ரொம்ப வலிமையாக இருக்கணும் அது ரொம்ப வந்துட்டு தெம்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நிறைய ஆசனங்கள் இருக்குது அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ ஒரு நான் என்ன சொல்வது இப்போ வந்துட்டு ரொம்ப முக்கியமான நாள் அப்படின்னா ஒன்று வந்துட்டு சூரிய நமஸ்காரோம் சொல்கிறோம் சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது வந்துட்டு நம்ம உடம்புலாம் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு நம்ம எல்லா ஒரு திசைலியுமே வந்துட்டு நம்ம வளைஞ்சி கொடுப்போம் அப்போ நம்ம உடம்பும் அதுக்கு பழகிரும் அதுக்கடுத்தது வந்துட்டு பத்தகோணாசனா அப்படின் சொல்லுவாங்க அதாவது வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு பட்டாம்பூச்சி ஆசனம் அப்டின்னு கூட சொல்வாங்க அதுவும் ஒன்று இருக்குது இன்னோன்று வந்துட்டு கருடாசனம் அதையும் வந்துட்டு பண்ணலாம் அப்படி இல்லையின்னா சிரசாசனம் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த நாலு மட்டுமே கிடையாது நிறைய ஆசனம் இருக்குது எது பண்ணிணாலுமே வந்துட்டு நம்ம உடம்பு வந்துட்டு நல்லாவே வளைஞ்சி கொடுக்கும் நல்லா அது வந்துட்டு நம்மளும் நம்ம ம மனதும் அமைதியாக இருக்கும் நம்ம உடம்பும் வந்துட்டு நல்லா இருக்கும் நம்மளும் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் ஸோ வந்துட்டு அதனால வந்துட்டு என்ன சொல்லுறாங்க அப்படின்னா இந்த காலத்தில் வந்துட்டு உடல் அதிகமாக வந்துட்டு உடலில் பயன்படுத்தி வேலை செய்யாதுதனால நம்ம யோகாசனம் இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் செஞ்சு தான் ஆகணும் அப்டின்னு சொல்லி சொல்கிறாங்க